என்னோட பலம்னால் நான் வந்து இப்போ எடுத்துக்கின்னால் யாராவது ஒன்று சொன்னால் அதை நம்ம தைரியமாக செஞ்சுடணும் அப்படின்னு நினைப்பேன் அதே வந்து அவங்க பொறுமையாக இந்த மாதிரி செய் அது மாதிரி செய் அப்படின்னு ஒரு வேலையை கொடுத்தா இப்போ உதாரணமாக ஒரு ஆஃபீஸ்சில் நம்மளுக்கு ஒரு ஒர்க் கொடுக்குறாங்கன்னா அந்த ஒர்க்கை நம்ம எப்படி செய்கிறோம் அதனால் நல்லா செஞ்சு நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு நினைப்போம் அதே மாதிரி பலவீனம்னால் இப்போ யாராவது ஒருத்தவங்க நம்மளை சொன்னால் அது உடனே அது ரொம்ப ப பயங்கரமாக திட்டுற மாதிரி அப்படியெலாம் சொன்னால் நான் உடனே அழுதுவிடுவேன் அது எனக்கு நான் அழுதுவிடுவேன் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிருக்கும் அதனால் அதை நினைச்சி நினைச்சி அழுவேன் அந்த விஷயத்தையே தைரியமாக நீ செய் உன்னால் முடியும் அப்படின்னு சொன்னால் அதை நான் பலமாக செய்வேன் நம்ம அது மாதிரி வகை அதட்டி திட்டி அது மாதிரி சொன்னால் செய்யமாட்டேன் நான் அதிகமாக எனக்கு பலம் விட பலவீனம் தான் அதிகமாயிருக்கு